வணக்கம் சார் சொல்லுங்கள்

ஆமாம் சார் புது புது மாடல்ஸ் ஏதாவது அறிமுகப்படுத்தியிருக்காங்களா எங்கே வந்துருக்குதுங்களா இது மாடல்ஸ் எதாவது இருக்குதுங்களா அதல்லாம் ஒரு சி ஒரு சில மாடல்ஸ் இருந்ததுனா சொல்லுங்கள் அதனுடைய விவரம் டீடெயில்ஸுலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்துக்குவோம் பீங்கான்ல ஒரு உள்ள காஸ்மெட்டிக்ஸ் ந தவிர புதுசாக எதுனா புது வரவு எதுனா வந்திருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் வியாபாரம் சேல்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மாடர்னாக இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி இப்ப பொம்பளை பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு லேடீஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் இள வயசுக்காரங்களுக்கு சரி ஓகே ஓகே அதெல்லாம் கொஞ்சம் அனுப்ச்சி விட்டீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாயிருக்கும்